எல்லா மொழிகளிலேயும் சிறப்பு வாய்ந்தது தமிழ்மொழி தான் அது வந்து பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி தோன்றி இப்போ வரைக்கும் எல்லா மொழிகளுக்கான முன்னோடியாக இருக்குது தமிழ்மொழில்ல பார்த்திங்கனா பல வரலாற்ருக்கு குறிப்பாக வந்து திருக்குறள் அந்தமாதிரி பார்த்தீங்கனா இது வரைக்கும் எந்த ஒரு மொழிலேயுமே வந்து இரண்டு அடியில் சரியாக இவ்வளோ விளக்கங்கள் இருந்தது கிடையாது ஆயிரத்தி முண்ணூற்றி நூற்றி முப்பத்தி மூணு குறள்லேயும் வந்து இரண்டே அடிகளில் நம்ம லைப் எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிற மா